எனக்கு நீச்சல் ரொம்ப பிடிக்கும் நீச்சல் அடிக்க கத்துக்கணுன்னு ஆசை ஆனால் நான் நீச்சல் எதுக்கும் அடித்தது கிடையாது ஆனாலும் அதை பேடைகள் பேரலைகளோ அதனால் படுற நீச்சல் அதாவது கடலில் பேரலைகள் நீச்சல் குளத்தில் வந்து மூடப்படுறது தடைகள் சவால்கள் இதல்லாம் சந்தித்ததே கிடையாது ஏன்னா நான் அதல்லாம் போய் நீச்சல் அடித்திருந்து பழகி இருந்தால் தானே எனக்கு தான் நீச்சலே தெரியாதே நான் அதை கத்துக்கவும் இல்லை ஓரளவு கற்றிருந்தா இந்த இதில் பேரலைகள் நீச்சல் குளம் மூடப்படுறது சவால்கள் தடைகள் இதல்லாம் சந்தித்திருப்பேன் நான் அந்த மாதிரி சந்திக்கல அதனால் சமாளிக்கவும் முடியல இப்போ ஒருவேளை இதல்லாம் கத்துக்குணுன்னு ஒருவேளை சமாளிக்கணும்னு இருந்ததுன்னா சமாளிக்கலாம் அது எப்படி சமாளிக்கணும் சமாளிக்கலாம் எனக்கு நீச்சல் அடிக்கணும்னு ஆசை ஆனால் இது வரைக்கும் அடித்தது இல்லை நீச்சல் அடிக்கிறதுனால் இருதயத்துக்கு நல்லது தசை வளர்ச்சிக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது சொல்கிறாங்க மெயினாக ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி எனக்கு வந்து நீச்சல் அடிக்கிறதும் எனக்கு தெரியாது எனக்கு நீச்சல் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை சின்னவங்கலேந்து பெரியவங்களுக்கு எல்லோருக்குமே ஆசை இருக்கும் தான ஆனால் இதுவரைக்கும் நான் எனக்கு தெரியாததுனால நான் அதை சந்தித்தது இல்லை நான் சமாளித்ததும் இல்லை நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த அந்த டைமிலலாம் கொரோனா இது சுனாமி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் நிறையா இடத்த மூடி இருந்தாங்க ஏன்னா சுத்தமாக வைச்சிருந்தா நீச்சல் குளம்லாம் மூடியிருப்பாங்க எல்லாம் வந்து குளிப்பாங்க எல்லாம் நீச்சல் நீச்சல் நீந்துவது அப்படி இப்படினு செய்யும் போது அதை சுத்தமாக வைச்சிக்குறதும் எனக்கு இப்போ அதை சுத்தமாக வெச்சில்லனா மூட தான் செய்வாங்க அதை ஏதாவது தேவையில்லாத குப்பைகள் தேவையில்லாத அசுத்தங்கள் இருக்கும்போது நீச்சல் குளத்தை மூட தான் செய்வாங்க அதல்லாம் சந்தித்து தான் ஆகணும் அந்த சவாலை எதிர்த்து தான் ஆகணும் இப்போ சவால் வைச்சிருக்காங்கனா இப்போ நீச்சல் போட்டியிலலாம் நீச்சல் போட்டி வைப்பாங்க அந்த சவால்களை சந்திப்பாங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஒருவேளை நான் கற்றுருந்தனா போய்ருந்தனா தெரிஞ்சுருக்கும் எனக்கு அது தெரியாது அதனால் ஒரு சீக்கிரமாக நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டு அந்த பயிற்சியை கத்துக்கின்னு நான் சவாலை சந்தித்து தடைகல்லலாம் சந்திக்க போனா பார்ப்போம் எனக்கு அதை பற்றி தெரியாததுனால நான் அதை சமாளிக்கலை எனக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை